ஹலோ ஆட்டோ கார அண்ணாவா இந்தமாதிரி வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும் அது ஆட்டோ இந்த பத்துமணி ஆயிடிச்சு இந்த இவ்வளோ நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா இந்தமாதிரி சீக்கிரமாக வாங்க போகணும் ஃபங்ஷனுக்கு கால்லே முகூர்த்தம் முகூர்த்தம் இருக்கு எல்லாத்துக்கு நாங்கள் நான் வந்து சந்தியா இருக்கேன் என்னோட பிக்கப் பண்ணிக்க முடியுமா அது நான் வந்து ராஜாஜி நகர் வந்து வரையும் போகணும் இங்கேருந்து எவ்வளோ ஆகும் போய்விட்டு வர வரையும் எவ்வளோ ஆகும் சீக்கிரமாக வாங்க அங்கே டைம் ஆவுது அங்கே என்னதான் நை நைட் நேரத்தில் வருவிங்களா கொஞ்சம் முடிஞ்ச அளவு வாங்க வந்து அவசரமாக போகணும் கொஞ்சம்